என் பேர் கண்ணகி எனக்கு வந்து அப்பா அம்மா ரெண்டு அண்ணா ஒரு பாப்பா எல்லாருமே இருக்கிறாங்க என்னைவந்து எங்கள் அப்பாவை ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு நான் வந்து பிளஸ் டூ வரைக்கும் படித்திருக்குறேன் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் எங்கள் பாப்பா எல்லாரைமே ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கார் எல்லாரையுமே படிக்க வச்சிருக்கார் எல்லாருமே நாங்கள் படித்து இருக்கிறோம் எனக்கு வந்து இருபத்தஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து கல்யாணம் ஆச்சு பத்து பன்னெண்டு வருஷம் ஆகுது கல்யாணம் ஆச்சு இப்போ பன்னெண்டு வருடம் ஆகுது நான் வந்து வீட்லியே இருக்கிறேன் விவசாயம் செஞ்சுகிட்டே எனக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்கிறாங்க நாங்கள் வந்து எங்கள் பிள்ளைங்களை வந்து ரொம்ப செல்லமாக வளர்க்குறோம் பிள்ளைகளும் எங்கள் பேச்சை கேட்டுகிட்டு நல்லா இருக்கிறாங்க நல்லா படிக்கிறாங்க நான் வந்து வீட்லியே இருக்கிறேன் விவசாயம் செஞ்சுட்டு வீட்லியே இருக்கிறேங்க வீட்டில் வந்து நல்லா இருக்கிறேன் நானும் நல்லா இருக்கிறேன் எங்கள் வீட்டுக்கார் குழந்தைங்க எல்லாமே நல்லா இருக்கிறோம் வீட்டுக்கார் வந்து என்னை வந்து நல்லா வச்சிக்கிறாங்க பிள்ளைகளும் நல்லா பார்த்துக்குறாங்க பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிக்கிறாங்க சொல்கிற பேச்சு கேட்குறாங்க அப்பா அம்மா பேச்சை தட்டாமல் இருக்கிறாங்க பிள்ளைங்களை வந்து சொல்கிற வேலையும் வீட்டில் இருக்கும் போது ஸ்கூல் இருக்கும் போது ஸ்கூலுக்கு போயிடறாங்க வீட்டில் இருக்கும் போது வீட்டில் இருக்கிற வேலையும் பார்த்துக்கிறாங்க சொல்கிற வேலையை செய்கிறாங்க